கோவில் மாடுகளுக்கு வந்து அகத்திக்கீரையை வல வந்து வ வழங்குவது வந்து ஒரு மரபாக தான் இருக்குது இப்போது அது என்னென்னா நம்ம இந்து மத நம்பிக்கை படி சொன்னிங்கன்னால் பசு மிக புனிதமான ஒரு மிருகமாக கருதப்படுது பசுவில் பசுவின் உடலில் வந்து உடம்பில் வந்துட்டு முப்பது முக்கோடி தேவர்கள் இருக்கிறதா ஒரு ஐதீகமாக பிரம்மா விஷ்ணு என்று தேவர்கள் பிரம்மா விஷ்ணு ஷிவன் முதலான தேவாதி தேவர்களும் மஹாலக்ஷ்மி பார்வதி சரஸ்வதி அப்புறம் போன்ற முப்பெரும் தேவிகளும் வசிப்பதாக நம்பிட்டு வரோம் நம்பிட்டு வந்துகிட்ருக்காங்க இதில் வந்துட்டு அகத்திக்கீரை வந்துட்டு பசுக்களுக்கு மிக விருப்பமான உணவுன்னு சொல்கிறாங்க அகத்திக்கீரை விருப்பமான உணவு தான் இந்த அகத்திக்கீரையை வந்து அம்மாவாசை அன் அம்மாவாசை அன்னைக்கு கோயில்ல இருக்கிற மாடுகளுக்கு வந்து நம்ம பசுக்களுக்கு வந்து உணவாக நம்ம கொடுத்தோம்னால் அது தேவர்களை தேவ தேவர்களை வந்து மகிழ்வு மகிழ்விப்பதா ஒரு ஐதீகமே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மறைந்த நம் இதை வந்து இந்த அகத்திக்கீரையை வந்து நம்ம கோவில்ல இருக்கிற பசுக்களுக்கு கொடுத்தோம்னா இந்த மறைந்த நம் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையவும் உதவுவதாக நம்பப்படுகிறது இதன் காரணமாக தேவர்கள் மற்றும் மறைந்த நமது முன்னோர்களின் ஆசி முழுமையாக நமக்கு வந்து சேருது நமக்கு கிடைக்கும் நமக்கு சேரும் என்று இதை இந்த இந்த மூலமாக நான் நம் வாழ்வில் ஏற்படும் இன்னல்கள் மற்றும் தடங்கல்கள் போன்றவை மறைந்து சுபிக்ஷம் உண்டாகும் என்று நம்பப்படுகிறது நமக்கு எதாவது ஒரு இது வந்ததுன்னா நம்ம அகத்திக்கீரையை கோ பசுக்களுக்கு கோயில்ல இருக்கிற பசுக்களுக்கு கொடுத்தா அது வந்துட்டு நம்ம நம்மளோடைய பாவங்கள் அது எல்லாமே போகும்ன்றது ஒரு நம்பிக்கையாக வந்துகிட்ருக்குது இன்னொன்னு என்னென்னா பசுக்கள் மட்டும் இல்லை நாய் பூனை போன்ற வாய் இல்லா ஜீவன்களுக்கு ஆதார ஆதாரமற்றவர்களுக்கு உணவளிப்பது புண்ணிய காரியம் தான் சொல்லலாம் வாய் வாழ்ந்த வாய் வாழ்த்த வில்லை என்றாலும் வயிறு வாழ்த்தும் என்று பழமொழி ஒன்று அல்லவா அடுத்தவர் பசி தீர்ப்பது தெய்வத்தின் அருளை தந்து நம் துயரையும் தீர்க்கும் என்று முழுமையாக நம்பலாம் அதனால் இந்த நம்பிக்கை வந்துட்டு அகத்திக்கீரையை வந்து நம்ம பசுக்களுக்கு உணவாக கோயிலின் கோயில் பசுக்களுக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய பக்கத்தில் இருக்குற எந்த பசுக்களோ இல்லை எந்த ஜீவராசிகளுக்கோ குடுக் வாய் இல்லாத ஜீவராசிகள் கொடுத்தா அது மனசு வந்து திருப்தி அடைஞ்சி நம்மளை வாழ்த்தினாலே அது வந்து முப்பெரும் அது வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒரு வாழ்த்துவதா ஒரு சொல்லிகிட்டு வராங்கள்